ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க மேம் ம் சரிங்க வாங்கிக்கலாம் கோல்ட் லோனு ம் ஒரு பவுனுக்கு வந்து ஐயாயிருவாயிங்க ம் பத்து பவுனுக்கு வந்து ஐம்பதாயிருவா கிடைக்கும் ம் டூ பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்க ஐம்பதாயிருக்கு வந்து மாதம் மாதம் வந்து ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூவா கட்ற மாரி வருங்க அதுக்கு வந்து கமிஷன் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் பிடிப்போங்க மீதி வந்து ஐம்பதாயிருவா அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிருவா உங்களுக்கு கையில கிடைக்கும் கமிஷன் போக ம் இப்போ வந்து ஒரு மாதத்துலே வந்து நீங்கள் அமௌண்ட் ஃபுல்லாக கட்டலாம் அப்படின்னா கட்டிக்கலாங்க இன்ட்ரெஸ்ட்டு போக அதற்கப்பறம் மீதி இருக்க அமௌண்ட் தான் நாங்கள் கொடுப்போங்க ம் சரிங்க அப்படியும் கட்டிக்கலாம் நீங்கள்

ம் ஆமாம்ங்க வேஸ்டேஜ் டூ பர்சன்டேஜ் தான் வந்து வேஸ்டேஜ் வருங்க மேம் மீதி எல்லா அமௌண்ட்டுக்கு வந்துரும் உங்களுக்கு ம் ம் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க லாக்கர்ல தான் இருக்கும் ப்ரூஃப் வந்து உங்கள் ஒரிஜினல் கோல்டு எடுத்துகிட்டு வரணும் பத்து பவுனு அப்படின்னா பத்து பவுனு செயினு அந்த மாரி எடுத்துகிட்டு வரணுங்க அதெல்லாம் வேணாங்க மேம் ம் சரிங்க மேம் வாங்க மேம் ம்